மனிதர் மட்டும் மற்ற உயிரினங்கள் வாழ்வதற்கு தண்ணி முக்கிய பங்கு வகிக்கிறது நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காலையில் ஏழ்ஞ்ச உடனையுமே குளிக்கிறது பல்லு விளக்கறது பாத்ரூம் போகிறது இதுக்கெல்லாம் தண்ணி முக்கிய பங்கு வகிக்கிறது இதை போல் பார்த்தீன்னா கீழே கிச்சனில் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான சமைக்கிறது பாத்திரம் கழுவுகிறது எல்லாத்துக்கும் தண்ணி வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது அதே மாரி வீடு கூட்டுருவு இதுக்கோ வீடு த தொடச்சு எடுக்கிறக்கோ வீடு கழுவதுக்கோ தண்ணி வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது அதில் ஒரு சரா சரியாக மனிதன் வந்து ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ இது எட்டு லிட்ரு காலையிலேந்து சாய்ந்தரம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுட்டு இருக்கிறோம் அது தண்ணி குடிக்கிறது வந்து குடிக்கிறனால் தான் உயிர் வாழ முடிகிறது ஆனால் தண்ணி வந்து முக்கிய பொருளாக வந்து நான் பயன்படுத்துகிறோம் இதெலாம் பார்த்தீன்னா கால் நடைகள் ஆடு மாடு இவங்க எல்லாத்துக்கும் தண்ணி முக்கிய பங்கு வகிக்கிறது விவசாயத்துக்கு மிகப்பெரிய முக்கிய பங்கு தண்ணி தான் அதையே மற்ற செடி கொடிகள் வாழ்வதற்கு இதெல்லாம் வந்து தண்ணி வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது தண்ணி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது நீர் இன்றி அமையாது உலகு அப்படிங்க போல் இந்த உலகத்துக்கு தண்ணி ஒன்று இல்லை அப்படின்னா உலகம் இல்லை மற்ற உயிர் இனங்கள் வாழ்வதற்கு எல்லாம் தண்ணி தான் முக்கிய விஷயமா பயன்படுது எல்லா துறைகளும் இந்த ஃபேக்ட்ரி ஆகட்டும் மில்லு இந்த மாரி அது எல்லாம் தண்ணிர்னால் தான் இயங்குது தண்ணி இல்லைனா எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும் ஆனால் தண்ணி வந்து முக்கிய பங்கு மனித வாழ்க்கையில் பங்கா இருந்தது